பழைய பாடல்கள்னால் நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டுலேயுமே வந்து நிறையா அர்த்தங்களிருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொல்லணும் அப்படின்னா அப்போ நடித்த ரஜினி சார் விஜயகாந்த்து சார் கமல் சார் ராதா மேம் ரேகா மேம் இவங்கெல்லாம் நடித்த படத்தில் பாடல்கள்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு நல்ல தமிழ் வார்த்தைகளை போட்டு எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நீட்டாக பாடினாங்க இப்போ அப்படி கிடையாது எந்தப் பாட்டுமே புரிய மாட்டேங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலை அவங்களோடய இஷ்டத்துக்கு எதையோ ஒன்றை போட்டு பாடிட்டிருக்காங்க அப்போது உள்ள பாட்டு அப்படி இல்லை நம்ம என்ன நினைக்கிறமோ அதை செல்லக்கூடிய அளவுக்கு பாட்டுத் தெளிவாக இருக்கும் திரும்பத் திரும்ப கேட்க பிடிக்கும் இப்போ இருக்கிற பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னும் புரியலை ஒன்றுமே புரியலை அப்போ மியூசிக்கெல்லாம் அதிகமாக இல்லாமல் அப்படி ஒரு கிளியரான வாய்ஸில் அந்தத் தமிழ் கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் இப்போ அப்படி கிடையாது அவங்க சொல்ல வர எந்த ஸ்லேங்குமே புரிய மாட்டேங்கிறது நிறையா மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட் வச்சு அந்தச் சத்தம் தான் அதிகமாக கேட்கும் சரியான தமிழ் வார்த்தைகளுமே இதில் இருக்காது அப்போ உள்ள பாட்டு நூறு முறை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்கும் நமக்கு போர் அடிக்காது ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா தூக்கம் வரும் ஒரு கஷ்டமாக இருக்கற சூழ்நிலையில் ஒரு எஸ்பிபி சார் மனோ சார் ஜேசுதாஸ் சார் இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற எந்தப் பாட்டு போட்டாலுமே நமக்கு கேட்கறதுக்கும் பிடிக்காது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னும் பிடிக்காது என்ன பாடறாங்கனே புடிக் புடி புரியாது பிடிக்கவும் பிடிக்காது அந்தச் சூழ்நிலையில் இருக்குது நான் வந்து ரொம்ப விரும்புகிறது அப்போ உள்ள பழைய பாட்டு தான் அந்தப் பாட்டுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்போ உள்ள பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைன்டிஸ் அந்தப் பாட்டு தான் பிடிக்கும்